நாங்கள் கலாச்சாரத்தை ரொம்ப பின்பற்றுவோம் அதுவும் தமிழ் தமிழ் விழாக்கள் நிறைய இருக்கிற எல்லாத்தையுமே தமிழ் வருடப்பிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் தமிழ் தமிழர்களுக்கான தமிழர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட விழாக்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்ட்டிவல்லாம் நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவோம் தமிழ் வருடப்பிறப்புக்கெலாம் நிறைய இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சி அதெலாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர்க்கு படைச்சி சா விநாயகர் வ வீதியில வருவார் அவரெல்லாம் பார்த்துட்டு நல்லாருக்கும் விநாயகர் சதூர்த்திலாம் சில செ சிலைலாம் வச்சிருப்பாங்க கோவில்கள் அதெலாம் போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் எல்லாரும் எல்லாமே எல்லாருமே கொண்டாடுவோம் நாங்கள் வந்துட்டு ஃபெஸ்டிவல் கொண்டாடுகிறதுக்கு எங் நா யார் கொண்டாடுறோம்னா தமிழர்கள் தமிழர்களான நாங்கள் வந்து அந்த கலாச்சாரத்தை நிறைய பின்பற்றோம் எதையுமே யோசிக்க எல்லா எல்லாத்தையுமே விட தமிழ்ல தமிழ்நாட்டில நடக்குற எல்லா விசேஷத்தையுமே நாங்கள் கொண்டாடுறோம் பொங்கல் தீபாவளி பொங்கல் தை பொங்கல் தீபாவளி மாட் மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கலுக்குலாம் நிறைய நாங்கள் பண்ணுவோம் மாடுகள் மாட்டுக்கு மாலை போட்டு மாட்டுக்கு படைச்சிட்டு அதெல்லாமே பண்ணுவோம் மாட்டுப் பொங்கலுக்கு தை பொங்கல்னா கதிர்லாம் அறுத்துட்டு வந்து வச்சிகிட்டு பொங்கல் பொங்கல் போட்டு பொங்கலோ பொங்கல்னு கத்திகிட்டு அதெலாம் நல்லாயிருக்கும் தமிழர்களோடு தமிழர்களோடு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நான் தமிழர்கள் பின்பற்றியே ஆகணும் அதில் நாங்கள் வந்து கரெக்டாக இருப்போம் பின்பற்றுவோம் எல்லாத்தையுமே பின்பற்றுவோம் தமிழர்கள் செய்கிற எல்லா விஷயத்தையுமே லாங்வேஜ் எங்களோட லாங்வேஜ் தமிழ் மட்டும்தான் எங்களுக்கு த எங்கே போனாலும் தமிழ்தான் எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சமான ஒரு லாங்வேஜ் தமிழ் ஈஸியாக பேசக்கூடிய லாங்வேஜ் தமிழ் எங்களுக்கு வந்து தமிழுங்கிறது ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் படிக்கணும்னா கூட தமிழ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தமிழ்லதான் புரிதலும் அதிகமாக இருக்கும் தம் தமிழ்லதான் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிந்த மாதிரி இருக்கும் படிக்கக்கூடிய பாடப்பிரிவுகள்லே தமிழ் படி தமிழ்ங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒன்றாக எனக்கு இருக்குது அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை தமிழ் கலா தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் ஏற் இது ஏறுதழுவுதல் மாடு இதெல்லாம் மதுரை பக்கம் அந்த பக்கம்லாம் இதெல்லாம் வந்து தமிழுக்கு தமிழ் பாரம்பரியத்துக்கான தமிழ் கலாச்சாரத்துக்கான ஒன்று மட்டுமே இது அதனால தமிழ் கலாச்சாரத்த நான் பாரம்பரியத்தை நாங்கள் ரொம்ப பயன்படுத்துவோம்